சார் சார் குட் ஈவினிங் சார் ஆ ஆமாம் சார் என்னோடய என் பி எஸ் அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்டு மாற்றணுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு சார் ஆக்ஷுவலாக நானும் மாற்றணும் தான் நெனைச்சிக்கிட்ருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டிஸ்கஷனில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தப்போது அவங்க முன்னால் என் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ஆக்ஷுவலாக இப்போ என்னோடய பாஸ்வேர்டு இப்போ எல்லோருக்குமே தெரியும் இப்போ தெரிஞ்சுடுச்சி ஸோ என்னோடய பாஸ்வேர்டு அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்குத் தெரியும் ஸோ என் ப்ரைவசியை நானும் அதை மாற்றணும் நெனைச்சிக்கிட்ருந்தேன் மெசேஜும் வந்துருக்குது இப்போ என்ன சார் பண்ணணும் அதை எப்படி சார் மாத்துவது ஆ ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பரு ஓகே சார் ஆதார் கார்டு நம்பரு எதுவும் சொல்லணுமா ஆ சொல்லவா ஓகே ஆ மூணு ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஆ ஓகே சார் ஆ ஓடிபி வருமா அந்த பெ ஆமாம் சார் பிஆர்ஏஎன் ஆமாம் ஓகே ஓகே அதில் அ அது மெசேஜ் வந்தால் நானே செக் பண்ணிக்கலாமா நானே மாற்றிக்கலாமா சரிங்க சார் ஓகே ஓகே சார் பிஆர்ஏஎன் சரி பார்ப்பு சரிங்க சார் சரி பாத்துடுறேன் ஓகே சார் நல்லது சார் பாஸ்வேர்டு அதுலேயே பாஸ்வேர்டு கொடுத்து நான் சேஞ்சு பண்ணிக்கிறோம் ஓகே பழைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்த புது பாஸ்வேர்டு கொடுத்து நானே சேவ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்